நான் வந்து சின்ன வயசுலேருந்தே அதிகமாக கம்பு சாப்பாடு களி சாப்பாடு சோறு சாப்பாடு செய்வேன் சாப்பிடுவேன் நல்லாவும் பிடிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி எதாவது ஒரு குழம்பு செய்யணும் ஒரு பருப்பு எதா ஒன்று போட்டு முக்கியமாக இந்த நான் வந்து இந்த இது சாப்பிடுவேன் நிறையா இந்த பா பச்சைப்பயிறு பாசிப்பயிறு இருக்குதுல்ல அதோடய தோல் இல்லாத பயிறு வெள்ளை வெள்ளேன்னு இருக்கும் அந்தோடய தோசையும் நிறைய சாப்பிடுவேன் எனக்கு நல்லா பிடிக்கும் அது அப்புறம் இந்த மாதிரி இந்த பஜ்ஜி போண்டா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பிடிக்கும் அப்போப்போ அப்பளம் நிறைய சாப்பிடுவேன் சாப்பாடு மட்டன் சிக்கனு நல்ல ஓரளவுக்கு அப்டியே சாப்பிடுவேன் நல்லா